அந்த காலத்தில் ஸ்டாம்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு தலைவரோட படம் போட்டு தான் வரும் அந்த தலைவர்களோட படத்துக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அது செல்லுபடி ஆகும் அடுத்து வர்ற ஸ்டாம்ப்பை அடுத்த தலைவர்கள் படம் போட்டு அடுத்த குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வரும் அதோட காலத்தோட முக்கியத்துவத்தை கற்றுக்கிறேன் காயின்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் அந்த வடிவத்துக்குள்ளே ஒவ்வொரு மதிப்பு இருக்கும் ஒரு பைசா ரெண்டு பைசா அந்த மாதிரிங்கிற மதிப்பு இருக்கங்காட்டி அதுவும் ஒரு சில காலத்துக்கு தான் பயன்படுதுங்கிறதை கற்றுக்கிட்டேன் கூழாங்கல் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும் வெவ்வேறு நிறத்துல இருக்கும் வெவ்வேறு பயன்பாடு படுத்திருக்காங்க அந்த காலத்தில் இதெல்லாம் தான் கூழாங்கல் காயினு இந்த ஸ்டாம்ப்புலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம்